நான் சின்ன வயசில் பள்ளிக்கூடம் படிக்கும்போதெல்லாம் எங்கள் வீட்டில் தையல் இயந்திரம் கிடையாது அப்போ எங்களுடைய துணிகள் எதாவது கிழிஞ்சிருச்சு அப்படின்னா நாங்கள் ஊசி நூல் வச்சி என் கைத் தையல் கொண்டு அதை தைச்சிருவோம் அது நல்ல நேர்த்தியான தையலாக இருக்கும் சீக்கிரத்தில் மறுபடியும் கிழிஞ்சிப்போகாது ஆனால் என்னோட திருமணத்துக்கு பிறகு என் கணவர் எனக்கு ஒரு தையல் இயந்திரம் வாங்கி கொடுத்தாரு அந்த எந்திரத்தை வச்சி நான் கொஞ்சம் கொஞ்சமாக தைக்கிறத்துக்கு கற்றுக்கிட்டேன் இப்படி நான் என்னோட சொந்த முயற்சிலயே நான் என்னுடைய ரவிக்கைகளை எப்படி தைக்கிறது அப்படிங்கறத நான் அளவு வச்சி நானே கண்டுப்பிடிச்சேன் அப்புறம் என் எனக்கு தேவையான துணிகளை நானே தச்சி போட்டுக்கறது அப்படிங்கறது எனக்கு ஒரு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நமக்கு எந்த வகையில் என்ன அளவில் எப்படி வேணும் அப்படிங்கறத நாம முடிவு செய்து அதுக்கு தனித்திறமையான ஒரு அலங்காரங்களை செய்து அந்த நான் என்னுடைய ரவிக்கைகளை நானே தச்சி போட்டுக்க ஆரம்பிச்சேன் அது அப்படி செய்ததுக்கு பிறகு நான் மற்றவங்களுக்கும் நான் அதை தச்சி கொடுக்க ஆரம்பிச்சேன் அப்படி செய் செய்ந்தபோது எனக்கு சுடிதார்கள் தைக்கவோ அல்லது என்னுடைய ரவிக்கைகளை தைக்கவோ எனக்கோ என் என் குழந்தைங்களுக்கோ என் தங்கைங்களுக்கோ நான் செஞ்சு கொடுத்தேன் அது ஒரு சந்தோஷமான ஒரு வேலையாக நான் நினைச்சேன் இது இது ஒரு ஆண் இது ஒரு ஆடையை நான் உருவாக்க நான் என்ன பண்ணுறேன்னா அதை முதல்ல என்னுடைய கற்பனையில் அதை கொண்டு வந்து அதுக்கான அளவுகளை குறிச்சி அதை நம்ம எப்படி செய்யறோம் அப்படிங்கறத ஒரு சின்ன பேப்பரில் வரைஞ்சிக்கிட்டு அதை போலவே நானு துணிகளை கட் பண்ணி தைக்க ஆரம்பிச்சேன் அப்படி தச்ச கொ துணிகள் எல்லாமே நல்லதாக நல்லா நல்ல முறையில் எனக்கு கிடச்சது இதுக்குன்னு தனித்துவமான நுட்பம் அப்படிங்கறது ஏங்கிட்ட எதுவும் இல்லை ஆனால் என்னுடைய கற்பனையை வச்சி என்னுடைய அறிவுத்திறத்தாலையும் என்னுடைய கற்பனையாலும் நான் நிறைய டிசைன்களை உருவாக்கினேன்